நான் வந்து ஓவிய வகுப்பு ஒர்க்ஷாப் அப்படிலாம் எதுவுமே ஏற்பாடு செஞ்சது கிடையாது ஆனால் எனக்கு ஓவியம் வரைகிறது ரொம்ப புடிக்கும் ஏன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்மோது ஓவிய வகுப்பு அப்படின் ஒன்று இருந்துச்சு இப்போது எப்படி தமிழ் ஆங்கிலம் கணக்கு அறிவியல் சமூகறிவியல் அப்படின் இருந்துச்சோ அதே போல் எங்ளுக்கு ஓவிய வகுப்பு அப்படின் சொல்லி இருந்தது அது வரைய சொல்லும்போது ஓவிய ஆசிரியர் வந்து நான் நல்லாவே வரையலை அப்படினாலுமே அவங்க வந்து என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்கள் நீ நல்லா வரஞ்சிருக்கிறமா இன்னும் சூப்பராக வரை அழகாக வரையிற அப்படின் சொல்லுவாங்கள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சொல்கிறது ரெண்டாவது நாங்கள் பதினொன்னாவது பனிரெண்டாவது படிக்கும்போது நம் நாட்டோட தேச தலைவர்கள் பற்றி வரைய சொல்லிருந்தாங்கள் அப்போ நான் எனக்கு பிடிச்ச என்னோடய தேச தலைவர்கள் அப்படின் சொல்லும்போது நான் காந்தியை வரைஞ்ச அதில் வந்து நான் ரெண்டாவது பரிசு பெற்றேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி நம்ம எவ்வளோதான் கஷ்டபட்டாலும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யும்போது அது நமக்கு சந்தோஷத்தை மட்டுந்தான் கொடுக்குது